கிராமப்பகுதியில் வந்து இளைஞர்கள் வந்து விவசாயத்தை தொழிலாக எப்படி பார்க்குறாங்கனா அது வேலை செஞ்சால் சம்பளகிறபோது அதை தொழிலாக பார்க்குறாங்க இயற்கையாக அதை வாழ்க்கையோட பார்க்குறாங்கனா அதில் தான் உணவு இருக்குது அப்படின்றபோது அதை வாழ்க்கையாக பார்க்குறாங்க அதை புதிய புதிய வகையில் எப்படி எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கனா ஒன்னொறுத்துக்கும் இயந்திரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அதை அறுவடை பண்ணுறத்துக்கு இயந்திரம் அப்புறம் நாற்று நடுகிறத்துக்கு இயந்திரம் அப்படினு சொல்லிவிட்டு அதை வந்து புதிய புதிய வழியில் எடுத்துகிட்டு போகிறாங்க இது மாதிரிலாம் வந்து இளைஞர்கள் வந்து வாழ்க்கையாக வந்து கிராமப்புற சமூகத்தில் மாற்றிருக்காங்க